ஹலோ ஃப்ரூட்ஸ் கடையாங்க அது த பழக்கடையா உங்கள் கடையில் என்னென்ன பழம் இருக்குது

நாங்கள் உங்கள் கடையில்தாங்க வாங்கிகிட்ருக்கோம் நாங்கள் உங்கள் பழைய கஸ்டமருங்க

அதனால் திராட்சை பழம் என்ன விலை ப்ளம்ஸ் என்ன விலை சப்போட்டா கொய்யாப்பழம் எவ்வளோங்க எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சஞ்சு கிலோ போடுங்கங்க

ஆ தேங்க்ஸ் ஆ சரி தேங்க் ஆ சரி தேங்க்ஸ்